நான் வந்து தருமபுரியில் வந்து சுற்றுலாத்தலன்னால் ஒகேனக்கல் வந்து சுற்றுலாத்தலம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் தரும்புரி டிஸ்ட்டிக்கில் தருமபுரிலருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் வரும் அங்கே வந்து நிறைய தண்ணி இருக்கும் பரிசில் போனால் நல்லா வந்து இருக்கும் அப்புறம் நிறைய நேரம் குளிச்சுட்டு மீன் அதெல்லாம் அங்கே நிறைய பேமஸ்ஸு அதுவும் இல்லாமல் அங்கே போகும்போதே வந்து மலை மலையை சார்ந்து இருக்கும் ஃபுல்லாக மலை இருக்கும் அதனால் அதை ரசிச்சுட்டு போகலாம் இயற்கை சார்ந்த அந்த மரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது வந்து நமக்கு அது களைப்பும் தெரியாது அங்கே போய்விட்டு வந்தால் ஒரு நல்ல ஓ நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து ஒகேனக்கலில் வந்து சுற்றுலாத்தலமாக நான் வந்து சிறந்த தருமபுரியிலே சிறந்ததாண்டி நினைக்கிறேன்